ஹலோ நாங்கள் விவேகானந்தா ஐஏஎஸ் அக்கேடமிலேந்து பேசுகிறங்க நம்ம இன்ஷூட்டுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று எடுக்கணுங்க அது சம்மந்தமாக பேசுகிறக்காக தான் உங்களுக்கு கூப்பிட்ருக்கோம் நம்ம இன்ஷூட்டுடைய ஒரு ஓப்பனிங் செரானிங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு ஃபோட்டோஸ்க்கு மேலே எடுக்க வேண்டியது இருக்கும் சீஃப் கெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்முளுடைய கலட்ரு வராரு தாசில்தார் வராருங்க காலையில் ஒரு ரிப்பன் கட் பண்ணி நாம் அதுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டு எடுக்கிற மாதிர்ருக்குங்க இதுலேங் எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஆல்பமாக வேணுங்க ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு நார்மல் டிஜிட்டல் ஃபோட்டோஸாக ஃபேஸ்புக் இன்ஸ்டா அந்த மாதிரி அப்டேட் பண்ணுறதுக்கு இருந்தால் போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கு அடிஷ்னலாக வீடியோ கவரேஜும் தேவைப்படுத்துங்க ஒரு ஒரு மணி நேரம் வந்து வீடியோ கவரேஜ் எடுத்து அது லோக்கல் சேனல்க்கு கொடுக்குணும் அதுக்கு உண்டான வீடியோ கவரேஜ் வேணும் இல்லை வீடியோ கவரேஜியில் நாம் வேறு எதாது அடிஷ்னல் ம்யூசிக் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் இருக்கக் கூடிய ஆடியோ அப்படியே வேண்டியதில்லை இப்போ ட்ரெண்டில் என்ன பாட்டு இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதனுடைய வேறு ஒன்றும் இல்லைங்க எங்களுக்கு வந்து ஒரு கேமரா மேனும் ஒரு வீடியோ கேமரா மேன் ரெண்டு பேர் தேவைப்படும் பட்ஜெட் வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வேணுங்க அதுக்கு மேலே வேண்டாம் அதுக்கு தகுந்த மாதிரியான கேமராக்கள் கேமரா மேன் நீங்கள் போட்டுகோங்க ஓகேங்க நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு டைம் நேரில் கோபிச்செட்டிப்பாளையம் வந்திங்கன்னா நம்ம இன்ஷூட்டில் நேரில் வந்து ஒரு விசிட் பண்ணுங்க

ஓகேங்க நன்றி என்னுடைய நம்பர் இது தாங்க என் நம்பரு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிக்ங்க எப்போ என்ன டௌட்னாலும் நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க ஓகேங்க ஓகேங்க நன்றிங்க